எனக்கு பிடிச்ச விஞ்ஞானினால் அவர் அப்துல் கலாம் மட்டும் தான் அவ ரொம்ப ஏழ்மையான மனிதர் நிறையா வி இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டியாக விளங்கி இருக்கிறார் அவரோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அவர் எந்த உயரத்தை அவர் கொண்டு போய் நிறுத்திச்சிங்கிறதை நிறைய இளைஞர்கள் பார்த்து கற்றுக்கணுங்கிறதுக்காகவே அவர் வாழ்க்கை வரலாறை அக்னி சிறகுகள் மூலமா எழுதியிருக்கறாரு அதை இப் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்லாம் அதை படியுங்க அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றி என்னென்னு தெரியும் ஃபஸ்ட்டு விஞ்ஞானிகள்னாவே என்னென்னு தெரியாமல் நிறையா பேர் இருக்கிங்க அவங்கள பற்றி ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எனக்கு பிடிச்ச விஞ்ஞானினால் அப்துல் கலாம் ரொம்ப தன்மையானவர் அவரோடய உ சிறந்த உழைப்பால் தான் உயர்ந்து அவர் ஜனாதிபதிங்கிற அந்தஸ்துக்கே போயிருக்கறார் ஆனால் அவரும் ந நம்மளை மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் அவர் ஒன்றும் அவங்க ஃபேமிலி ஒன்றும் பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது அவங்களும் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் ஆனால் அவர் ஏன் விஞ்ஞானி ஆகறாருங்கிறதை பற்றி அக்னி சிறகுகள் அந்த புக்கில் நல்லாவே எழுதியிருக்கறாரு நீங்கள் அதை படித்து அந்த மாதிரி ஆகுங்க அவரை மாதிரி எல்லோருமே அப்துல் கலாம் ஆகிறதுக்கு தகுதி இருக்குது ஆனால் நீங்கள் உங்களை வளர்த்துக்கங்க உங்கள் அறிவை வளர்த்துக்கங்க